பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றியும் வந்து சுகாதாரமாக வெச்சுருக்கோம் வெச்சுக் வெச்சுருக்குறக்கு வந்து நான் என்னென்ன பண்றேன்னால் மொதலில் வந்து என்கிட்ட வந்து குப்பை டப்பாவே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெச்சிருப்பேங்க வந்து மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் அப்படின்னு போட்டு வெச்சிருப்பேங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நகராட்சியிலேருந்து ஒரு டெய்லி அன்னாடம் வந்துடுவாங்க ஞாயித்துக்கெழமை தவிர்த்து அன்னாடம் வந்துடுவாங்க வந்தாங்கன்னால் அவங்கள்ட்ட வந்து குப்பையை வந்து பிரிச்சு அவங்க வந்து சொல்லும்போதே பிரிச் குப்பையை பிரிச்சு வெச்சுருங்கம்மா அப்படின்னுதான் சொல்லுவாங்க நாங்களும் அதே மாதிரி பிரிச்சு வெச்சுருவோங்க அவங்களும் அதே மாதிரி பிரிச்சு எடுத்துக்குவாங்க குப்பையை எடுத்துகிட்டு மறுபடி மறாவதுநாள் வருவாங்க இதே மாதிரியேதாங்க நடக்கும் அந்த மாதிரி நாங்க வெச்சுருக்கோங்க ஸோ அந்த மழைக்காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ப பழைய கால அந்த ஆட்டாங்கல்லெல்லாம் இருக்குதுங்க ஆட்டாங்கல்லு அந்த டேங்க்கு அந்த பழைய டேங்க்கெல்லாம் வெச்சுருப்போங்க ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மழைக்காலத்தில் தண்ணி அதாவது கொஞ்சம் தேங்கியிருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு எங்கள் வேலை என்னன்னா மழை நின்னோனே அந்த தண்ணியை வந்து இரச்சி விட்றதுதாங்க ஏனால் அந்த தண்ணியிலதான் வந்து இருக்கிற மொத்த இதுவுமே அதுலேதாங்க அந்த கொசு அது இதுன்னு அந்த டயர் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் வந்து டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உபயோகமில்லாத டேங்க்கு வந்து வெச்சுருக்குறோங்க ஆனால் அதை மூடி போட்டுதான் வெச்சுருக்குறோங்க அது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் அந்த ஆட்டாங்கல் மட்டும் கமிழ்த்தி வைக்க மாட்டாங்க அது என்னமோ அந்த காலத்திலேர்ந்து அந்த ஆட்டாங்கல்லை கமுழ்த்த கூடாதுன்னு சொன்னதால அது தண்ணி இருக்குங்க யாராக இருந்தாலும் யாரும் இப்போ வீட்டில் யார் வெளியில் வந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டாங்கல்லை தள்ளிடணும் முதல்ல அதை இரச்சி விட்ருவாங்க ஏனால் கொசு அது இதுன்னு அதில் வந்து இந்த டெங்கு மலேரியா இதெல்லாம் பரவுறது சொல்லுறதுனால அதை வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு அதை இரச்சிருவோங்க அப்புறம் அதே மாதிரி வெளியில் அப்படிதாங்க வந்து டிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடைப்பு இருக்காது ஒரு இலைய கூட போட மாட்டாங்க எலை கூட வந்து டிச்சியில் இருக்க கூடாதுன்னு நினைப்போம் ஏனால் கொஞ்சம் தண்ணி தேங்குச்சுனாலும் உடனே அடுத்தது கொசு அந்த மாதிரியெல்லாம் வந்துடுங்க அதனால் வந்து அந்த டிச்சி பகுதியில் பக்கத்தில் டிச்செல்லாம் வந்து க்ளீனாக வெச்சுக்குவோங்க நாங்களே வந்து அவங்க நகராட்சிலேருந்து இது பண்றாங்கன்னோனே நாங்களே எல்லாருமே வந்து அந்த டிச் அள்ளுற மாதிரி ஒரு இது வைச்சிருக்குறாங்க எல்லா அக்கம் பக்கத்தில் எல்லோருமே வெச்சுருக்கோங்க அவங்கவுங்க டிச்சை அவுங்கவுங்க வந்து அன்றாடம் அதை க்ளீனாக வெச்சுக்குறோங்க அதே மாதிரி ம நகராட்சிலேர்ந்தும் வந்து வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கி ஒரு தடவை வந்து வீடு வீடாக வந்து ந இது இருக்குதுங்களா தண்ணி தொட்டி இருக்குதுங்களா தண்ணி தேங்கி இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டு இந்த ப்ளீச்சிங் பவுட்ருன்றதை கொடுத்துட்டு போவாங்க அவங்களோடய இதை வந்து நாங்கள் வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு வாங்கினோம் அப்படின்லாம் நினைக்காம நாங்களும் வாங்கி தண்ணி பாசம் பிடிக்காம அதே மாதிரி தண்ணி எங்கேயும் தேங்கி இருக்கா இருக்காமல் மாதிரி நாங்கள் பார்த்துக்குவாங்க இதுதாங்க நாங்கள் வந்து வந்து எங்கள் வீட்டை சுற்றியும் வந்து இந்த மாதிரி வந்து பாதுகா சுகாதாரமாக நாங்கள் வெச்சிருக்குறோங்க இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிற நடவடிக்கை இதுதாங்க சுத்தமாக வெச்சுருக்கணும் தண்ணி எங்கையும் தேங்க கூடாது குப்பை வந்து வெளியில் எங்கையும் போட கூடாது நகராட்சிகாரங்கள் வரும்போது நம்ப வந்து அவங்கள்கிட்ட வந்து நம்ப வந்து கொடுக்குணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள்